சுகாதார சேவைகளோட தரத்தை உயர்த்தறத்துக்காக அரசு வந்து நிறைய திட்டங்களை வந்து கொண்டு வந்து இருக்காங்க அதில் ஒரு சில திட்டங்கள் வந்து அவங்களுடைய மக்களுக்கு வந்து கரெக்ட்டான சேவைகளை தரமா தரமான சேவைகளை வந்து கொடுத்துகிட்டு வராங்க அதில் வந்து சில திட்டங்கள் என்னன்னு பார்த்திங்கன்னா கலைஞர் காப்பீட்டுத் திட்டம் அதுக்கப்புறம் வந்து நூற்றிஎட்டு ஆம்புலன்ஸ் அவசர சேவை திட்டம் இந்தமாதிரியான திட்டங்களை வந்து பொதுமக்களுக்கு சேவை நோக்கத்தோடு வந்து கொடுக்கறாங்க இப்போது நான் எந்த மருத்துவமனையை வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன் ஏன்னா அங்கே வந்து நம்மளுக்கு தேவையான எல்லா மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸூமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அதேபோல நம்மளுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்செஸ் எல்லாமே வந்து சப்ஸிடிஸில் வந்து கொடுக்கறாங்க அங்கே வந்து மெடிக்கல் காஸ்ட்டுமே வந்து குறைவாதான் இருக்குது எல்லா லேப் ஃபெசிலிட்டிஸ் அந்தமாரி எல்லாமே வந்து அங்கே க்வேலிட்டியா கொடுக்கறாங்க ஸோ அதனால் நான் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன் அதுக்கப்பறம் வந்து தனியாருக்கும் கவர்மெண்ட்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ்ஸஸ் என்ன அப்படினு பார்த்திங்கன்னா இப்போ வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா யாருமே வந்து பண சேவைக்காக வந்து பண தேவைக்காக வந்து பண்ணுறது கிடையாது எல்லாமே வந்து ஒரு சேவை நோக்கத்தோடுதான் பண்ணுறாங்க ஆனால் வந்து ப்ரைவேட்டில் ப்ரைவட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து மக்களோட நலனில் வந்து அக்கறை அந்தளவு காட்டுவாங்களானு தெரியாது அவங்க வந்து எல்லாமே முழுக்க முழுக்க பண நோக்கத்தோடுதான் பண்ணுறாங்க ஸோ அவங்க கிட்டே வந்து நிறைய லாப் ஃபெசிலிட்டிஸோ இல்லை வந்து அந்த எக்யூப்மென்ட் ஃபெசிலிட்டிஸோ வந்து க்வேலிட்டியாக இருக்குமான்னு நம்பளுக்கு தெரியாது இவங்க வந்து கன்சஷன்ஸ் இல்லை வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்செஸ்ஸில் இருக்கிற அந்த காஸ்ட்டை வந்து நம்பளுக்கு ரெட்யூஸ் பண்ணவும் மாட்டாங்க ஆனால் கவர்மண்டில் வந்து அப்படி கிடையாது நம்பளுக்கு சில சப்ஸிடிஸ்லாம் வந்து கொடுத்து நம்பளுடைய மெடிக்கல் எக்ஸ்பென்செஸ்ஸை வந்து அவங்க குறைக்கவும் பார்ப்பாங்க ரொம்ப நல்லாவும் டிரீட்மென்ட் வந்து கொடுப்பாங்க